சார் காரைக்குடி செட்டிநாடு மெஸ்ஸுங்களா சார் இப்போ வந்து சுப்புராயபுரத்தில் வந்து பார்சல் டெலிவெரி பண்ண முடியுமாங்க சார் ஒரு வெஜ் மீல்ஸ் ஒரு நான் வெஜ் மீல்ஸ்ங்க சார் குவான்டிட்டி எவ்வளோங்க சார் இருக்கும் ப்ரைஸ் எவ்வளோ சார் வருது எவ்வளோ டைமிங்கில் சார் சேர்வ் பண்ணலாம் வித்தின் டென் மினிட்ஸில் வந்துடலாமா சார் ப்ரைஸ் எவ்வளோங்க சார் வருது காசு ஜிபே பண்ணிடலாமா இல்லை கையில் கொடுத்துர்லாமா சார் டெலிவெரி பாய்கிட்டே கையிலே கொடுத்து அனுப்பிட்றேங்க சார் வேற எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவும் பண்ணுறீங்களா சார் ஜிஎஸ்டியா இல்லை எப்படிங்க சார் சரி ஓகேங்க சார் அனுப்பி வையுங்க தேங்க்கியூ சார்